இப்போ வந்து நம்ம எது எந்த ட்ராயிங் பற்றி பேச போகிறோன்னா ஹிட்டாச்சு உச்சியா அப்படிங்கிற ஒரு ட்ராயிங்கை பற்றி பேசப் போகிறோம் இவர் வந்து அவர் கிளான் எல்லாேரையும் கொன்றுப்பார் ஆனால் அவர் தம்பி கொன்றுக்க மாட்டார் அதை நான் எதுக்குன்னு கடைசியாக சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம அந்த அவரை பற்றி சொல்லணும்னால் அவர் வந்து ஒரு கிளானை ஃபுல்லாக கொன்றுப்பார் எதற்காகன்னா அந்த ஊரில் உள்ள அந்த ஊரில் வந்து இவங்க வந்து ஒரு இரண்டு கிளான் பெரிய கிளானாக இருக்கும் ஒன்று வந்து செஞ்சு இன்னொன்று வந்து உச்சிக்கா உச்சிகா வந்து ஒரு சமயத்தில் நமக்கு எதிர் அந்த ஊருக்கு எதிராக திரும்பும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்காக சூழ்நிலையில் இருக்கிறப்ப அந்த ஊரில் உள்ள ஃபைவ் எல்டர்ஸ் இருப்பாங்க அஞ்சு பேர் அவங்க எல்லாம் முடிவு பண்ணி அவனை வந்து ஹிட்டாச்சி உச்சிகாங்கிறவங்க வந்து அந்த அந்த கிளானில் உள்ளவன் தான் அவன் வந்து ஊருக்கு நேர்மையாக இருப்பான் அவனை வந்து இப்போது உங்கள் கிளானை எல்லாேரையும் நீங்கள் கொல்லணும் அப்போ தான் இந்த ஊர் வந்து நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கும் இல்லைன்னா இந்த ஊர் வந்து திருப்பியும் ரத்த ரத்த கலவரமாக மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலையில சொல்லும் பொழுது அவன் போய் அவன் எல்லாேரையும் இரவு டைம் இரவு நேரத்தில் இன்னும் ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டு எல்லாேரையும் அவன் கொல்கிறான் ஆனால் அவன் தம்பியை மட்டும் கொள்ளாமல் விட்டுடுறான் எதற்காகனால் இப்போ வந்து எல்லாேரையும் இப்போ வந்து இப்போ வந்து அவங்களே எல்லாம் கொன்னுவிட்டாங்கன்னா இப்போ வந்து இவன் கொன்னான்னு தெரியலைன்னா அவன் யாருனு தெரியாமல் பிரச்சினைல மாட்டிக்கிட்டு அவன் வந்து லீப் வில்லேஜ் அந்த வில்லேஜ் மேலே வந்து தப்பாக நினைச்சி அந்த வில்லேஜ்ஜை அழிக்க நினப்பான் அதனால் அதை சொல்லாமையே அவன் இருக்கிறதால அதை வந்து அவன் மறைத்து அவன் தம்பியை அவன் மேலே கோவப்பட வச்சு அவன் எல்லாம் பழியும் ஏற்றுப்பான் இது தான் வந்து அந்த டிராயிங்கு அவன் வந்து என்னென்னா ஒரு சாக்ரிஃபைஸ் சாக்ரிஃபைஸ்னால் அவனை வந்து ஒரு எடுத்து சாக்ரிஃபைஸ்னால் அவனை அவன் தான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறதுனால் அவனை வரைஞ்சிருக்கோம் அது தான் அதுக்கான காரணம்